இந்த கை பம்ப் வந்து எப்படி வேலை செய்யுதுனால் அது அதில் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனட் வந்து அந்தமாதிரிங்க அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கனா அந்த நிலத்தடி நீர்லேருந்து நீர் அந்த தண்ணியை அள்ளி மேலே கொண்டு வந்து அந்த பைப் மூலயமா வெளியே அவுட்புட்டில் கொடுக்குறது அதோடய ஒர்க்கு ஓகேங்களா அந்தமாதிரி அந்த பைப் வந்து உள்ளே போகுறப்போ அது வந்து தண்ணியில் ஃபுல்லாக உள்ளே போயிடும் அந்த அந்த ப்ராடக்ட் அந்த சாரி காம்போனன்ட் வந்து உள்ளே போகிறப்ப அந்த தண்ணிகுள்ளே மூழ்குறப்போ அதில் வந்து தண்ணி வந்து ஃபில் ஆயிடும் ஓகேங்களா தண்ணி அதில் நொர ரொம்பினதுக்கப்பறோம் அதை நம்ப மேலே எடுக்கிறப்ப அது பைப் வழியா அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடுது நானும் வந்துட்டு இந்தமாதிரி பைப்பில் வந்துட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக லைனில் நின்று நான் தண்ணி பிடிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கனா ஏனா ஒரு ஊருக்கு வந்து ஒன்றுதான் இருக்கும் இந்த கை பம்ப் அப்படின்றது எங்கள் ஊர்லையும் வந்து பார்த்திங்கனா ஒரே ஒரு பம்புதான் இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு ஐம்பது குடும்பங்கள் மேலே இருப்பாங்க ஐம்பது நூறு குடும்பத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க அவங்க எல்லோருக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கனா இந்த ஒரே ஒரு கை பம்பு தான் மற்றபடி வேறு பைப்பெலாம் நிறையா இருக்குது ஆனால் இந்த கை பம்புதான் வந்து பார்த்திங்கனா அதில்தான் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றப்ப இது இதுலையும் வந்து நிறைய பேர் வந்துட்டு வரிசையில் நின்றுதான் தண்ணி பிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்புறோம் வந்து பார்த்திங்கனா எங்கள் ஊரில் வந்துட்டு மற்ற பைப்பெலாம் தண்ணி இல்லாமல் வறண்டு போனப்போ காலத்திலையும் கூட இந்த கை பம்பில் வந்து தண்ணி வந்துச்சு அந்தமாதிரி வரப்போ வந்ததினால எங்கள் ஊரில் எல்லோருக்குமே வந்து இது ரொம்ப உதவியாக இருந்துச்சு